ஆமாம் சொல்லுங்கள்

ஓகே மேம் உங்களுக்கு ஜாப்பு மெக்கானிக்கல் இன்ஜினீயரிங் ரிலேட்டடாக தேவைப்படுதுங்களா ஆ ஓகே

அப்ராடுலேயும் இருக்குது லோக்கல்லேயும் இருக்குது மேம் அப்ராடா சரி ஓகே மேம் அப்ராடில் என்னென்ன பிளேசஸ்லாம் தேவைப்படுது மேம் அமெரிக்கா லண்டனில் இருக்குது ஜப்பான்லேயும் இருக்குது யூஏஇலேயும் இருக்குது மேம் யூஇயா ஆ இருக்குது மேம் ஆமாம் வேக்கன்சி அங்கே இருக்குது சரி ஓகே மேம் உங்களுக்கு ஆஃப் சொல்லுங்கள் மேம் சொல்லுங்கள் மேம் அது வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் மேம் இந்த பேக்கேஜுக்கு டிஸ்கௌண்ட்டுங்களா மேம் சரி ஒரு எய்ட்டின் தௌசண்ட் கூட ஓகே தாங்க மேம் பண்ணிக்கலாம் மேம் ஆமாம் மேம் எய்ட்டின் தெளசண்ட் தான் மேம் பண்ணிக்கலாம் மேம்

நாளைக்கு வாங்க மேம் நாளைக்கு வந்துருங்கள் மேம் அட்ரெஸ்ஸு ரூம் நம் நோட் பண்ணிக்கிறீங்களா மேம் ஆ ரூம் நம்பர் ஒன்பது ஆஞ்சிநேயர் கோயில் ஸ்ட்ரீட் மெயின் ரோட் விழுப்புரம் மேம் நாளைக்கு மார்னிங் அது தான் மேம் அது தான் மேம் மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான் மேம் நீங்கள் பயப்படாதீங்க மேம் மெக்கானிக்கல் ரிலேட்டட் தான் மேம் எல்லாமே நாளைக்கு மார்னிங் நீங்கள் ரெஸ்யூமை எடுத்துகிட்டு இந்த அட்ரெஸுக்கு வந்துருங்கள் மேம் வரறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ணிட்டு வந்துருங்கள் இங்கே வந்துகிட்டு எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம பேசிக்கலாம் நீங்கள் வேறு ஏதாச்சும் கோர்ஸ்லாம் முடிச்சுருக்கீங்களா மேம் ஓகே ஓகே மேம் ஏனால் நீங்கள் மெக்கானிக்கல் இன்ஜினீயரிங் அதான் முடிச்சுருக்கீங்கல்ல அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஏதாச்சும் வேலைனாலும் அங்கே இருந்தால் சீக்கிரமாக எடுத்துப்பாங்கல்ல நீங்கள் அட்வான்ஸாக எதாது கோர்ஸ் முடிச்சுருந்தா அதனால் கேட்டேன் மேம் ஓகே மேம் ஓகே மேம் அதுக்குதான் மேம் கேட்டேன் ஓகே மேம் நாளைக்கு நீங்கள் அப்போ நான் சொன்ன அட்ரெஸுக்கு மார்னிங் ரெஸ்யூம் எடுத்துகிட்டு வந்துறீங்களா மேம் ஓகே மேம் ஷோர் மேம் தேங்க்ஸ் மேம்